ஹலோ சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள்

ஓகேங்க மேம் ஓகேங்க எப்போதுங்க என்ன என்ன டேட் ஆ ஓகேங்க ஓகே பண்ணிக்கலாங்க மேம் எந்த மாதிரி எந்த மாதிரி கிட்ஸெல்லாம் வேணும் நீங்களே அரேஞ்ச் பண்ணுவீங்களா இல்லை நாங்கள் கொண்டு வரணுமா

ஓகே மேம் ஓகேங்க பார்த்துருலாங்க நீங்கள் எப்போ ஃப்ரீயோ வாங்க பார்த்துர்லாம் ஆமாங்க ஓகேங்க ம் இருக்குதுங்க எல்லா மேக்கப் மேக்கப் ஹேர் ஸ்டைல் ஆ எல்லாமே இருக்குதுங்க இந்த மாதிரி ம் கண்டிப்பாக பண்ணிடலாங்க வாங்க நம்பி வரலாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம் கொடுக்குறோம் ஆமாங்க ஆ டிஸ்கவுண்டு இப்போது பொங்கல் வர்றதுனால் பொங்கலுக்காக டிஸ்கவுண்ட்டு இருக்குதுங்க ம் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு மாதிரி டிஸ்கவுண்ட் இருக்குதுங்க வந்து பாருங்க ம் ஒரு டைம் ட்ரையல் ஒரு டைம் ட்ரையல் பார்க்குறதுனாலும் வந்து பாருங்க ஆ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஓகே ஆ கண்டிப்பாங்க அதெல்லாம் வந்துடலாம் ம் நாங்கள் வந்து ஆ இல்லைங்க நீங்கள் அன்றைக்கே கொடுத்தா கூட ஓகே நாங்கள் வந்து அப்பயே கொடுத்தாலும் வந்து நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமிங்கில் வந்து நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் நிறைய ஆட்கள் ஆட்களெல்லாம் இருக்காங்க எங்கள் கூட அதனால் ஒன்றும் பிரச்சின இல்லை மேம் மேம் ம் ஓகேங்க கண்டிப்பாக பண்ணிடலாங்க சூப்பராக பண்ணிடலாம் என்ன டேட் அந்த மாதிரி ஏதாவது ஓகே மேம் ம் ஓகே மேம் ஆ நீங்கள் எப்போது டைம் இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் வரலாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால் பார்த்துக்கலாம் ஆ ம் மேம் ஓகே மேம் ஆ ஓகேங்க கால் பண்ணிவிட்டு வாங்க ம் ம் ஓகே ஓகேங்க மேம் ஓகேங்க தேங்க் யூ ம்